முதியோர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஏதேனும் உதவி அமைப்புகள் உள்ளதா மெடிக்கல் க்ளைம் போன்றவை அத்தகைய பாலிசி நன்மை அளிக் நன்மை அளிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிறையவே முதியோர்கள் வந்து நன்மை அடைகிறத்துக்கு இருக்க பாலிசி க்ளைம் என்னன்னா அவங்க வேலை செய்றாங்கள் அப்படின்னா வேலை செஞ்சு முடிச்சோடன்னே ரிட்டையர் ஆக ஒரு ப பதத்தில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் காசு அப்படின்றது வரும் அறுபது வயசு மேலே இருக்குறவங்கள் வந்து இலவசமாகவே பேருந்தில் பயணிக்கலாம் டிக்கெட் கொடுத்துருவாங்க அதுக்கு அப்புறம் வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்குறவங்கள் பா நிறைய பாலிசி எல்லாம் இருக்கும் நிறையவே க்ளைமும் பண்ணிக்கலாம் மெடிக்கல் க்ளைமே அவங்க இதில் இன்ஷுரன்ஸு எதனால் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் அது வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் நல்லது தான் பாலிசி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லுறது முதியோர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவி அமைப்புகள் உண்டா எல்ஐசி இன்ஷுரன்ஸ் போட்டிருந்தா அவங்களோட மருத்துவ செலவுக்கு அவங்களே பார்த்துக்குற மாதிரி இருக்கும் மருத்துவ இதுவும் இருக்கும் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் மருத்துவ இதுவும் அப்றம் வேற என்ன இருக்கும் பாலிசி மெடிக்கல் போன்றவை அத்தையாக பாலிசி நன்மை அளிக்கும் கண்டிப்பாக நன்மை அளிக்கும் அவங்க எதனால் ஒரு பாலிசி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை அளிக்கும் நன்மை அளிக்காமலெலாம் இருக்காது முதல் இப்போல்லாம் நிறையவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க இத்தனை வயசுக்குள்ள மே ஒரு அவங்க காலம் இறந்த காலம் நெருங்கி வருது அப்படின்னாலே இவ்வளோ இதுவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுவெல்லாம் இருக்கும் கொண்டு வராங்கள் பாலிசி மெடிக்கல் எல்லாமே கொண்டு வராங்கள் அதெலாம் வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களா தான் இருக்கும் பேணுவதற்கு ஏதேனும் உதவி அமைப்புகள் உள்ளதா நிறைய இருக்கும் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதுக்கெலாம் நம்ம வந்து தெரிஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிறுவனங்களுக்கு அதெலாம் அப்ளை பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்தா தான் அது நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியும்